எங்கள் வீட்டில் உள்ள பாட்டி முதுகு வலித்தால் வலி இருக்கும்போது சொன்னால் புளிய மரத்தில் உள்ள இலைகளை பறித்து அதனுடன் மஞ்சள் இரண்டையும் சேர்த்து நன்றாக அரைத்து பிற அரைத்து எடுத்துக் கொண்டு பிறகு வலியுள்ள பகுதியின் மேல் தடவினால் இரண்டு நாட்கள் கழித்து வலிகள் குறையும்